எனக்கு எல்லா எழுத்தாளர்கள் எல்லா கவிஞர்களை ரொம்ப ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா அவங்க எழுதறது எல்லாமே ஒரு அர்த்தமுள்ளதாகவும் ரொம்ப உபயோகமாகவும் இருக்கும் இது மாதிரி நிறைய கவிஞர்கள் நிறைய எழுத்தாளர்கள் சேமிப்பவர்கள் நிறையப் பேர் இருக்காங்க ஏன் அவங்கள பிடிக்கும்னா அவங்க வந்து எழுதிருக்க ஒரு சென்ட்டன்ஸாக இருக்கட்டும் அவங்க எழுதி இருக்கிறது எல்லாமே ரொம்ப அழகாகவும் ஒரு நல்ல ஒரு கேட்கறதுக்கு நல்லாவும் இருக்கும் அவங்களோட வேலைகள் என்னென்னா அவங்க அவங்க எது சப்மிட் பண்ணி அங்கே ப்ரோடக்ட் பண்ணி வைக்கிறது தான் அவங்களோட வேலை அதே மாதிரி தமிழ்ல வந்து அது ரொம்ப அழகலகா இருக்கும் அந்த ஒரு பாட்டாக இருக்கட்டும் அவங்க எழுதுன கவிதை கவிஞர் அந்த மாதிரி நிறையப் பேர் இருப்பாங்க அந்த மாதிரி நிறைய அழகாவும் ரொம்ப மிக மகிழ்ச்சியாகவும் பார்க்கறத்துக்கு இருக்கும் அவங்க வந்து நடத்துறது வந்து ரொம்பவே பிடிக்கும் ஸோ லிஸன் பண்ணதும் கேப்சர் பண்ணுறத்துக்கும் நிறையவும் நல்லாவும் இருக்கும் எழுத்தாளர்கள் வந்து எழுத்தாளர்கள்ல வந்து நிறையப் பேர் இருக்காங்க கவிஞர்கள்லேயும் நிறையப் பேர் இருக்காங்க அவங்கள வந்து ஏன் பிடிக்குதுன்னால் அவங்க வந்து ரொம்பவே யூனிக்காகவும் ரொம்ப நல்லாவும் எழுதி இருப்பாங்க அது ரொம்ப அழகாவும் இருக்கும் படிக்கிறத்துக்கு வாசிக்கிறத்துக்கு லேர்ன் பண்ணிகிறத்துக்கு அப்சர்வ் பண்ணிகிறத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே அழகாவும் எழுதிருப்பாங்க ரொம்பவே அருமையாகவும் கவிஞர் எழுதிருப்பாரு நிறைய போயம்ஸ் ஆத்தர் அந்த மாதிரி கவிதை வரலாறு அந்த மாதிரி நிறைய எழுதிருப்பாங்க ஸோ அவங்க வந்து எழுதிருக்கறது வந்து படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப நல்லாவும் நல்ல மீனிங் ஃபுல்லாகவும் இருக்கும் எல்லாமே அது ரொம்பவும் நல்லாயிருக்கும் பார்க்கறத்துக்கு படிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே